இப்போ இந்த மாவட்டத்தில் முக்கிய இயற்கை வளங்கள்னு பார்த்தா நெல் மஞ்சள் கரும்பு வாழை இதெல்லாம் சொல்லலாம் அப்புறம் சுற்றுசூழல் சவால் வந்து தண்ணி வாய்க்காலில் கரெக்டான நேரத்துக்கு வந்து எடுத்து விட மாட்டாங்க அப்புறம் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மழை நிறைய பேஞ்சுச்சுனா வயலில் வந்து தண்ணி அதிகமாக போய்விடும் அப்புறம் நெல்லெல்லாம் வந்து அழுகி போய்டும் அப்புறம் காற்று அதிகமாக வீசுகிற இந்த ஆடி மாதம் அந்தமாதிரி மாதத்துல வந்து வாழை மரம் வந்து ஃபுல்லாக சாஞ்சுரும் ஏனால் காற்று ரொம்ப அதிகமாக வீசினனால எல்லா வாழைமரமும் சாஞ்சிடும் அப்புறம் சாயப்பட்டரை கழிவு வந்து தண்ணியில் கலக்கிறதால பயிரெல்லாம் வீணாக போய்டும் இந்தமாதிரி சவாலெலாம் இருக்குது இந்த மாவட்டத்தில் அதுக்கப்புறம் காடுகளில் வந்து நாங்கள் வந்து தட்டு சோளம் கடல்லக்காய் அந்தமாதிரி போடுவோம் இதெல்லாம் வந்து மழை வந்தால் மட்டுந்தான் வரும் மழை வந்து வர்லைன்னா வந்து எல்லாமே வறண்டு போய்டும் எங்கள் மாவட்டத்தில் வந்து என்னென்ன நீர் வளங்களெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கனா பவானி சாகர் டேம் இருக்குது அதில் இருந்து வர தண்ணிதான் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்புறம் போர் போட்டோம்னால் அதில் தண்ணி வரும் அதையும் பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் கிணத்து தண்ணிக் கூட பயன்படுத்துவோம் இப்போ வந்து பார்த்தா சுற்றுச்சூழல் வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குப்பையை வந்து குப்பை தொட்டியில் கரெக்டாக போட மாட்டாங்க வெளியில் வீசிட்டு போய்டுவாங்க அலட்சியமாக அதுக்கப்புறம் குப்பைத்தொட்டி வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தனி தனியாக பிரிச்சு வெச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து கரெக்டாக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து எதிலயோ போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போட்டு போய்டுவாங்க மாவட்ட பேரூராட்சி வந்து வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு முறைதான் வருவாங்க மாசத்தில் வந்து ஒரு நாலஞ்சு டைம் சுத்தம் பண்ணிணா வந்து எங்கள் ஊர் வந்து நல்லா சுத்தமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம்